ஹலோ மாதா ட்ராவல்ஸ்ங்களா நான் இந்த மாதிரி நாங்கள் பெரிய வெள்ளிக்கிழமை வர போதுங்கல்லையா நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு வேளாங்கண்ணிக்கு போகணும் நீங்கள் கொஞ்சம் வண்டி எங்களுக்கு கொடுத்திங்கன்னா நல்லா இருக்கும் எவ்வளோ சொல்லுங்கள் அப்படிங்களா அவ்வளோவா அப்படிலாம் நாங்கள் ரெண்டு நாள் தான் நாங்கள் போகிறோம் ரொம்ப அதிக நாள்லாம் இல்லை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சரி ஆ ரெண்டாயிரம் ஓகே அப்படிங்களா சரி எங்கள் வீட்டு அட்ரெஸு உங்களுக்குத் தெரியுந்தானே இதுக்கு முன்னாடி நான் வந்துருக்கேன் இல்லையா ஆ கோயிலாண்ட வந்து எனக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஆயரருபா அனுப்பி விடுறேன் அட்வான்சு நீங்கள் வந்து எனக்கு வீட்டாடங்க கால் பண்ணுங்கள் நான் வரோம் ஆ சரிங்க ஓகே